தமிழ்நாடு எதிர்கொள்ளும் முக்கிய வணிக சவால்கள் அல்லது பிரச்சினைகள் என்ன தமிழ்நாடு முக்கியமாக எதிர்கொள்கிற வணிக சவால்கள் என்னென்னு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதுக்கு குறிப்பு கொடுத்துருக்காங்க போட்டி ஒழுங்கு முறை உள்கட்டமைப்பு திறமை ஆமாம் இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து வணிக சவால்களுக்கும் பிரச்சினைக்கும் முக்கியமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் இடையில் உள்ள போட்டியும் சட்ட ஒழுங்கு இன்மை காரணமாக தான் அப்புறம் உள்கட்டமைப்பு உள்கட்டமைப்பு பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளெலாம் அவங்க செஞ்சுருக்க சூழ்ச்சி அதை பற்றி பேசலாம் உள்கட்டமைப்பில் திறமை திறமைனால் தனி நபருக்கான திறமையை பற்றியும் இங்கே பேசலாம் தனி நபருக்கு நிறைய திறமைகள் இருக்கும் ஒவ்வொருத்தவங்கள்கிட்ட அதை வந்து பணத்தை வச்சு நிறைய திறமையை வந்து விலைக்கு வாங்கிடுவாங்க இப்போ என் கிட்டே பணம் மட்டும் இருக்குனால் நான் திறமையான ஆட்கள வந்து விலைக்கு வாங்கி நான் அதை பயன்படுத்திக்குவேன் அவங்கள இப்போ வந்து ஒருத்தவன்கிட்ட திறமை இருக்குது பணம் இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் தான் பணம் இருக்குது அவனுக்கு வந்து எதுவுமே இல்லைனா அவனை கீழேயே தான் இருக்க வைப்பாங்க பணம் இதில் முக்கிய பங்கு வகிக்குது அதே திறமை உள்ளவன் அந்த பணத்தை எப்படி சம்பாரிக்கலாங்கிற கான்செப்ட யூஸ் பண்ணி அவன் பணத்தையும் சம்பாதிப்பான் இதை வச்சு பார்த்திங்கன்னா வணிக சவால்களும் நிறைய இருக்குது எடுத்துக்காட்டாக தக்காளி விலை ஒரு காலத்தில் ஒரு ரூபா ரெண்டு ரூபாக்கி விற்ற தக்காளி இப்போ நூறு ரூபா இரநூறு ரூபாக்கி வந்துடுச்சு வெங்காயமும் அந்த மாதிரி தான் ஸோ இங்கே வந்து அவங்களோட திறமையும் வணிகமும் செயல்படுது இது பிரச்சின இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரூபாக்கி விற்கும் போதும் விவசாயிகள் லாபம் அடைய மாட்டேங்கிறாங்க நூறு ரூபாக்கி விற்றாலும் விவசாயிகளுக்கும் அந்த நூறு ரூபா காசு போய் சேருதான்னால் நூறு ரூபா போய் சேராது அதுக்கு ஐம்பது ரூபா தான் போய் சேரும் அப்போ வந்து விவசாயிகள் ஒடுக்கு ஒடுக்கு முறையாக நசுக்கபடுகிறாங்க இது தான் வந்து இங்கே கான்செப்டாக நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஸோ இதனால் வந்து நம்ம எல்லாம் விவசாயிகளுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ விவசாயிகளுக்கு போதுமான அளவு வழி கொடுக்கல வணிகமாக கொடுக்கல வணிகத்தை பற்றி வேறு என்ன நிறைய சொல்லலாம் வணிகத்தில் நிறைய இருக்குது கப்பல் வணிகம் வி விமான வணிகம் அந்த மாதிரி நிறைய இருக்குது